ஹலோ அம்மா நான் கண்ணகி பேசுகிறேம்மா ஆ கேட்குது நான் நைட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கூட்டிட்டு வர்றேன் நீங்கள் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி வையுங்க மேடம் ஒரு பத்து பேர் வர்றோம் ம் ம் அப்டியே ஜூஸ் ஐட்டம் ஒரு எயிட் ஓ க்ளாக்கு வர்றோம்ங்க அதுக்கு தகுந்தமாதிரி அதுக்கு தகுந்தமாதிரி ப்ரிப்பர் பண்ணி வைச்சிடுங்க கரெக்டாக ஆமாங்க நல்லாயிருக்கு நல்லா வெரைட்டி வெரைட்டியாக நல்லா செஞ்சு வைச்சிருங்க வேறு ஜூஸ் ஐட்டம் செஞ்சு வையுங்க ஆ ஐஸ்க்ரீம் ஐஸ்க்ரீம் ஜூஸ்ஸு கரெக்டாக ப்ரிப்பர் பண்ணி வைச்சிருங்க கரெக்டாக ஷார்ப்பாக எயிட் ஓ க்ளாக் வந்துடுவோங்க அதுக்கு தகுந்தமாதிரி ப்ரிப்பர் பண்ணி வைச்சிருங்க ஆ சரிங்கம்மா நாங்கள் கிளம்பறத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னே கால் பண்ணுறோங்க ஆ சரிம்மா